வெளியில் ஊருக்கு நம்ம போகணும் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிப் போகணும் ஒரு மெட்ராஸுக்கு போய்விட்டு வரணும் அப்படின்னாக்க கையில் முன்னூறு ருபா தான் இருக்குது எப்படி நம்ம போவது அது எந்த இது எப்படி வெச்சு நம்ம பயன்படுத்தி எப்படி போய்விட்டு வரணும் கையில் காசு இல்லைனாக்க அப்படின்னும் போது கொஞ்சோன்லு கொஞ்சம் தொலைவுல வந்து காசு கொடுத்து போவோம் போய்விட்டு அதுக்கப்புறம் காசு இல்லையே திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரணுமே கையில் காசு இல்லைனும் போது என்ன நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுன் பஸ்சில் கொஞ்சம் மாறி போவோம் கொஞ்சம் தொலைவுல போய்விட்டு அதுக்கு பிறகு வந்து திருப்பி டவுன் பஸ் இருந்தால் போவோம் இல்லைனாக்க காசு கொடுத்து தான் வெகு தொலைவு போய் ஆகணும் போய்விட்டு இருக்கும் போது அப்புறம் திருப்பி இறங்கி வெகு கொஞ்ச தூரம் போய் போய் இறங்க நிறுத்தி நிறுத்தி போகும் போது ஸ்டாப் விட்டு இறக்கி இறக்கி போகும் போதுன் போது டவுன் பஸ் எதிர்பார்ப்போம் டவுன் பஸ் வந்தால் டவுன் பஸ்சில் போவோம் அப்படியும் இல்லை கையில் காசு இதுதான் இருக்குது இதை வெச்சு எப்படி போவது அப்படின்னுட்டு கொஞ்சம் வெகு தொலைவு போவோம் போய்விட்டு அப்புறம் டவுன் பஸ்சிலே போய்விட்டு வருவோம் சாப்பாடு டீ தண்ணி எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது இந்த இதில் தான் நம்ம போய்விட்டு வரணும் இது சாப்பிட்டா எப்படி இது நம்ம கையில் காசு இருக்காது போய் தானே ஆகணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும் போது ஒரு வாட்ரு பாட்டலு இல்லைனா ஒரு டீ ஒரு பிஸ்கெட் எதுனால் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு டவுன் பஸ்சிலே போய்விட்டு வெகு தொலைவு டவுன் பஸ்சில் போவோம் வெகு தொலைவு அப்புறம் காசு கொடுத்து போய்விட்டு நாங்கள் வருவோம்